சார் வணக்கம் இது ராஜா ஹோட்டலுங்களா சார் நாங்கள் இங்கே கன்னியாமூர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஒரு அஞ்சு பார்சல் வேணும் சார் கிடைக்குமா அஞ்சு வாங்கினா எதாவது ஆஃபர் இருக்காங்க சார் சரிங்க சார் அனுப்புங்க சார் அஞ்சு பார்சல் வேணும்ங்க சார் எங்களுக்கு